ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி நாங்கள் வந்து நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கே முழிச்சுட்டு வெடி எல்லாம் வெடித்து கேக்கு வெட்டுவோம் மறு நாள் காலையில் வந்து தலை குளிச்சுட்டு கோலம் கோவிலுக்குலாம் போயிட்டு கோலம் போட்டுட்டு அங்கேயும் வந்து ஆங்கில புத்தாண்டுன்னு போடுவோம் அதுக்கு அடுத்து வந்து எல்லோருக்கும் விஷ் பண்ணுவோம் ரெண்டாவது வந்து தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி இதேமாதிரியே தான் நாங்களும் கொண்டாடுவோம் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி தலை குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கு அடுத்து வந்து தமிழ் புத்தாண்டுன்னு எழுதிட்டு விஷ் பண்ணிட்டு எல்லோருக்கும் விஷ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து வந்து கேக்கு வெட்டுவோம் தீபாவளி அன்றைக்கி வந்து காலையிலேயே தலை குளிச்சுட்டு நைட்டு ஸ்வீட்டு அதெல்லாம் செஞ்சுடுவோம் நைட்டு ஃபுல்லாக காலையிலே எடுத்து படச்சுட்டு அதை சாப்பிட்டு அதுக்கு அடுத்து வந்து கோவிலுக்கு அதுமாதிரிலாம் போயிட்டு சா ஜாலியாக விளையாண்டுட்டு இந்தமாதிரி பண்டிகை எல்லாம் லீவ் விட்டுட்டாங்கன்னா இந்தமாதிரி நாங்கள் கொண்டாடுவோம்